இப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்கியமான கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னா புடவதான் புடவ கட்டுறதுதான் மற்ற நாட்டில் உள்ளவங்கலாம் எப்படி வேணால் ஆடை அலங்காரம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் புடவை நம்ம முக்கியமான கலாச்சாரமாக இருக்கும் மொழி மதம் நிறையா மொழிகள் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமான மொழி ரொம்ப தொன்மையான அந்த காலத்துலேருந்து ரொம்ப தொன்மையான மொழின்னால் நம்ம தமிழ்மொழியைதான் சொல்லுவாங்க மதம் கூட நிறையா இருக்குது எப்படின்னா கிறிஸ்துவ மதம் ஹிந்து மதம் முஸ்லீம் மதம் அப்படின்னு நிறையா மதங்கள் இருக்குது இப்போது நான் வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு முஸ்லீமாக இருக்காள் அவங்க வீட்டுக்குப் போகக்குள்ள அவங்க முஸ்லீம் பழக்கப்படி பழக்க வழக்கத்துப்படி அவங்க எப்படி அந்த ரம்ஜான் ரமாலான்லாம் கொண்டாடுவாங்க அப்படின் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எப்படின்னா முகத்த வந்து முகம் மட்டும் தெரிகிற கண் மட்டும் தெரிகிறாமாதிரி மற்றபடி உடம்பெல்லாம் அந்த கருப்பு கலர் புர்க்கான்னு சொல்லுவாங்க அதை வந்து போட்டு உடம்பு ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்க அதை வந்து முஸ்லீம்க்கும் உள்ளது இப்போ கிறிஸ்துவங்கன்னால் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் கொண்டாடுவாங்க ஈஸ்டருங்கிறது அவங்க கடவுளாக கும்பிட்ற ஏசு அப்படிங்கிறவங்களோட நாற்பது நாள் மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுற ஒரு விழாவைதான் நம் ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுறாங்க அதேமாதிரி கிறிஸ்து பிறப்புன்னால் அவங்க கடவுளாக கும்பிட்ற ஒரு ஏசுங்கிறவங்க வந்து பிறந்த நாளைதான் கிறிஸ்துமஸாக கொண்டாடுறாங்க இப்போ ஹிந்து அப்படிங்கிற மதத்தில் அவங்க வந்து தீபாவளி நிறையா இருக்குது அதில் தீபாவளி கொண்டாடுவாங்க பொங்கல் சம் சமத்துவ பொங்கலுங்கிறது நம்ம எல்லா மதம் இனம் எல்லாமே கலந்து அவங்க எல்லோருமே சேர்ந்து கொண்டாடுறதுதான் சமத்துவ பொங்கல் எந்த இனம் மொழி ஜாதி எந்த வேறுபாடுமே இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது மட்டுந்தான் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாங்க அதுக்கு இனம் மொழி ஜாதி நிறம் ஏற்ற இற ஏற்றத் தாழ்வு பணக்காரன் ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல சமத்துவ பொங்கலுங்கிறது அனைவரும் சமம் அப்படிங்கிறதுதான் இங்கே அதிகமாக கொண்டாடுவாங்க நம்ம வந்து வெளில எப்படி வேணால் இருக்கலாம் நீ பணக்காரன் நான் ஏழை நீங்கள் பெரியவங்க நாங்கள் சின்னவங்க அதுமாதிரி எப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளியோ அப்படின்னு வரும்போது சமத்துவ பொங்கலுங்கிறது எல்லோரும் ஒன்றுதான் மக்களால் பிறந்த நம்ம மக்கள் அப்படினாலே எல்லோருமே ஒன்றுதான் இதில் ஆண் ஜாதி பெண் ஜாதி அதை தவிர மத்த எந்த இனம் மொழி வேறு எந்த வேறுபாடுமே இருக்காது அதுமாதிரி தான் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வராங்கன்னால் நம் எங்கள் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் எப்படி சொல்லுவோன்னால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழே தெரியாது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி ஆங்கிலம் மொழிதான் தெரியும் இப்போது தமிழ் தெரியாதுங்கும்போது நாங்கள் தமிழில் பேசும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க அதே ரொம்ப நம்ம தொன்மையான தமிழ் இருக்குது வட்டார வழக்கு தமிழ் இருக்குது நிறைய மொழியான தமிழ் இருக்குது அதில் அவங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுமோ அந்த தமிழை நம்ம பயன்படுத்துனால் அவங்களுக் அப்படி இல்லைன்னா சைகையால் கூட பேசலாம் அவங்கள்ட்ட கலாச்சாரம் அப்படின்னா முக்கியமான கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்குறதுதான் முக்கியமான கலாச்சாரமே அவங்க ஃப வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்க வந்து யாருலாம் எப்போலாம் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது எங்கள் நாட்டில் வந்து எப்போயுமே ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரந்தான் நிறையா இருக்குது நம்ம பாரம்பரியன் சொல்ல போனால் தஞ்சாவூர்ன்னு எடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப மிகப்பெரிய கோவில்ன்னு சொன்னால் தஞ்சாவூர் பெரிய கோயிலைதான் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது ராஜராஜ சோழன் கட்டின பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய ஒரு கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் அது இன்னும் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய க கருங்கல்லெல்லாம் யானைகளும் குதிரையும் வச்சு அது மேல் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து ஒரே கல்லால் நந்தியெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதலாம் இப்போ நினச்சாக்கூட நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் அவங்க இப்பிட்லாம் செஞ்சுருக்காங்க இந்த கலாச்சாரம் நிறைய கோயில்கள் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது இப்போ மதம் இனம் அப்படின் சொல்லும்போது முஸ்லீம் அப்படின்னா அவங்க ரம்ஜான் ரமலான் அப்புடில்லாம் நிறையா கொண்டாடுவாங்க அதுமாதிரி கிறிஸ்டினுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அவுங்கவங்க மதம் இனம் அப்படின்னு வேறுபாட்டு வேறுபட்டு இருந்தாலும் நம்ம ஒற்றுமைன்னு வரும்போது எல்லோருமே ஒன்றுதான் அப்படிங்கிறது ஒரு நம்ம என்னதான் நமக்குள்ளே சண்டை போட்டிருந்தாலும் வேறு ஒரு நாட்டிலேருந்து இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக் வேறு ஒரு ஊரிலேருந்து வந்து சண்டைக்கு வந்தால் நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக ஆகிடுவோம் அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான கலாச்சாரம் சமூக மரபுனால் நாங்கள் இனம் மொழி அதால் வேறுபட்டு இருந்தாலும் மாணவர்களாக ஒன்று சேர்ந்தாச்சின்னா மாணவர்களாகவோ இல்லை எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டா எல்லோருமே சமம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் ஏற்றத் தாழ்வு அப்படிங்கறது நாங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களோடய தமிழ் ரொம்ப தொன்மையானது ரொம்ப பழமையானது கலாச்சார தமிழா இருக்கும் நாங்கள் வட்டார வழக்கு தமிழாவும் பேசுவோம் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களுக்கு எங்கள் பாரம்பரியோன்னால் என்ன இங்கேயிருந்து தஞ்சை மா தஞ்சைனால் நெல் கதிர்தான் அப்போது நெல் எப்படி அறுவடை செய்வோம் நெல் எப்படி உற்பத்தி செய்வோம் அது வந்து எவ்வளோ வந்து உழைப்பு எவ்வளோ விவசாயிகளோட உழைப்புனாலதான் அந் நெல் நம்ம சாப்பிட்றோம் அது வந்து எல்லோருக்கும் வந்து ஈஸியாக கிடைச்சிருது கடையில் ஆனால் அதோடய உழைப்பு வந்து பின்னாடி அந்த விவசாயிக்கிட்டேதான் தெரியும் அவரோடய ஒவ்வொரு துளி வியர்வையும் சிந்திதான் அவர் வந்து ஒரு ஒரு அரிசியையும் உருவாக்கிருக்கார் அப்படின்னு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கோ இல்லை வெளிலேருந்து வரவங்களுக்கோ நம்ம சொல்லணும் அது எவ்வளோ வந்து கடினமான அந்த ஏர் உழுவையெல்லாம் உலு உழுந்து அந்த ஏறுதழுவுதல் அந்த ஏரெலாம் வச்சு உ உழுவுவாங்க அதுக்கப்புறம் வந்து மண்ணை பக்குவப்படுத்தி அப்புறம் வந்து வெதை இறச்சி அதுக்கப்புறமா அது நாற்றாகி அதுக்கப்புறம் அது வந்து நட்டு அது ஆள் வச்சு அது நேராக நடுறத்துக்காக சில இதல்லாம் கயிறுலாம் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அது ஒவ்வொன்றா பார்த்து களை எடுத்து இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடிதான் இந்த அரிசி இருக்குது தஞ்சைனால் நெற்கதிர் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறதே விவசாயிகள்தான் அந்த விவசாயியோடய ஒவ்வொரு உழைப்பினால்தான் நம்ம இவ்வளோ ஈஸியாக கடைலேயிருந்தே அரிசி வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்குற ஒரு உணர்வு அந்த வெளிநாட்டில் இருந்து வரவங்களுக்கோ இல்லை அடுத்த தலைமுறைக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்குச் சொல்லணும் ஒரு விவசாயியோடய உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு விவசாயிகளை ரொம்ப மதிக்கின்ற ஒரு மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கும்